நான் வந்து என் செடியை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்குறதுக்கு நான் ஆலோசனைலாம் நான் எங்கே பார்க்குறேன்னா ஃபோனில் நெட்டில் தான் இன்டர்நெட்டில் தான் நான் தேடுகிறேன் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கனா நிறைய விவசாயம் சார்ந்த வந்து குறிப்புகளும் பயனுள்ள தகவல்களும் அதிகமாக இடம் பெற்றுருக்கு அதெலாம் என்ன பண்ணுறேன் அதை சேகரிச்சு அதை நான் அதை பார்த்து தான் நான் வந்து என் செடிகளுக்கு நான் வந்து தேவையான உரங்களை ஏற்பாடு செஞ்சு என் என் செடிகளுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா அதை எப்படி தடுக்கிறது அதை வந்து நான் உடனே இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணுன்னா அதற்கான சொல்யூஷன் கிடைக்கும் அதற்கு அப்புறம் அதை நான் பயன்படுத்தி என் செடிகளை நான் ஆரோக்கியமாக வளர்த்துட்டு இருக்கேன்